இது பிரதீப் புக் ஷாப்புங்களா என்னென்னா புக்குங்க ப்ரோ இருக்குது சரி ப்ரோ இதலாம் வாங்கினா எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுப்பீங்களா சரி ப்ரோ இன்னும் ரெண்டு நாள் கழித்து வந்து பார்க்கறேன் ப்ரோ சரி ப்ரோ வேறு என்னென்ன ப்ரோ இருக்குது சரி ப்ரோ எல்லாம் எப்படி ப்ரோ இப்போ மொத்தமாக வாங்கினா எப்படி ப்ரோ தள்ளுபடி பண்ணி கொடுப்பீங்களா சரி ப்ரோ சரி ப்ரோ ஓகே ப்ரோ நான் இங்கே தான் ப்ரோ ஊரில் தான் இருக்கேன் கனியாமூரில் இருக்கேன் சரி ப்ரோ நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து பார்க்கறேன் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ